அண்ணா நம்ம இன்னும் ஏற்காடு போகறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எது ரொம்ப நேரம் ஆகுமா கொஞ்சம் நேரம்தான் முன்ன என்கிட்ட சொன்னிங்க இப்போ என்கிட்ட ரொம்ப நேரங்குறிங்க என்னது அங்கே காவல்துறையினர் எல்லாம் வந்துவிட்டு சாலையில் இது பண்ணிட்டாங்களா ரோடு வேலை நடக்குதா அங்கே ஆனால் நம்மளை வேறு சாலையில போ சொல்லிட்டாங்களா இவனுங்களுக்கு இதே வேலை தான் எப்போ பார்த்தாலும் இங்கே போனால் அங்கே போ சொல்லுறது அங்கே போனால் இங்கே போக சொல்லுறது நம்மளை உருப்படியாக ஒரு இடத்துக்கு போக விட்றாங்களா என்னண்ணா இப்படி பண்ணுறாங்க சரி இப்போ என்ன நம்ப ஒரே நேர் ரோட்டில் போய் அங்கே சீக்கிரமாக நம்ம ஏற்காடு போகறமாரி ஒரு ரோடு இருக்குமே இங்கேருந்து ஒரு பாலத்துமேலே ஏறி போகறது அதில் போக முடியதா சேரி அப்படினா வேறு எப்படி நம்ம போகறது அங்கே நம்ப மூண் ரோடு வழியாக போய் அஞ்சு அஞ்சு ரோடு வழியாக போய் புதிய பேருந்து நிலையம் தாண்டி நால் ரோடு வழியாக போய் அதை சுற்றிட்டுதான் போகணுமா அந்த பக்கம் அங்கே அது அரசு மருத்துவமனையை தாண்டி அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா சாலை வழியாக வந்து அப்பறமாக அங்கேலாம் போய் தான் போகணுமா என்ன அண்ணா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க ஏன் கொஞ்சம் சீக்கிரமாக வேறு இந்த வேலை எல்லாம் ராத்திரி நேரத்தில் வைக்க மாட்டானுங்களா இப்படி காலையில நேரத்தில் வச்சு வச்சு நம்ப வேலைக்கு போகற நம்ம எல்லாத்தையும் வந்துவிட்டு இப்படி ராவடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எப்படிதான் அந்த இடத்துக்கெல்லாம் போகறது எதா வேறு எதாவது வேறு ஈஸியான வழி ஒரு வச்சிருந்தால் பரவாயில்ல சுற்றிவுட்டு அனுப்புறானுங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கு நமக்கு எப்படிதான் நம்ப இப்படிலாம் சுற்றிட்டு போகறது அவனுங்க கொஞ்சமாச்சும் மனசில் நினச்சி பார்க்குறானுங்களா எதாச்சும் நம்ப நேரத்துக்கு நம்ப வேலைக்கு போகணும்னு சொல்லி நம்ப ஒரு கணக்கு வச்சு வரோம் நம்ப அங்கே நான் ஏறும் போது என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்லி கேட்டு சரி எனக்கு வேலை நேரம் வந்துவிட்டு பத்து மணிக்கு ஆரம்பிக் பத்து மணிக்கு ஆரம்பிக்குது நம்ம இங்கேருந்து போகறத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான ஏறின இவனுங்க என்னன்னா இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க இன்னும் இதெல்லாம் தாண்டி போகறதுக்குள்ள அங்கே என்னை வச்சு செஞ்சுருவானுங்க அங்கே நான் வேலை செய்யற இடத்துல அவ்ளோ தான் இதுக்குதான் பேசாமல் அங்கேயே இருந்துக்குணுங்குறது சரி வீடு கீழே இருக்கே நம்ம கீழே இருந்துகிட்டு தினமும் மலை ஏறி மேலே போய்க்கலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணிவிட்டு வந்தால் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க பாருங்கள் என்ன அண்ணா போங்க அண்ணா சரி கொஞ்சம் சீக்கிரமாக போகமுடியாதா எது அதுவும் ட்ராஃபிக்காக இருக்கா சுற்றி எப்படின்னா சோ சரி என்ன பண்ணுறது சரி போங்க போங்க போங்க பரவாயில்ல போங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கரமாக போங்க